ஹலோ மேம் குட் ஈவ்னிங் மேம் ஆ குட் ஈவ்னிங் மேம் மேம் இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இருக்கில்லைங்க மேம் நாங்கள் இப்போ வந்துட்டு ஒரு டென் ஃப்ளோர்ஸ் தாண்டி போய்விட்டேங்க மேம் இப்போ இப்போ வந்துட்டு இந்த சேஃப்டி மெஷர்ஸெல்லாம் வந்துட்டு எயிட்த்து ஃப்ளோரோடு ஸ்டாப் ஆகிடுச்சிங்க மேம் மேம் இப்போ தாம்பரமில் ஒன்று புதுசாக கட்டிகிட்ருக்கீங்கள்ல மேம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் மேம் ஆக்சுவலாக நீங்கள் கொடுத்த சேஃப்டி மெஷர்ஸெல்லாம் எயிட்த்து ஃப்ளோரோடு ஸ்டாப் ஆகிடுச்சிங்க மேம் இப்போ நாங்கள் டென்த் ஃப்ளோர் கட்டிகிட்ருக்கோம் நைன்த்து ஒரு ஃப்ளோரு நாங்கள் சேஃப்ட்டி மெஷர்ஸ் இல்லாமையேதான் பண்ணிணோம் இப்போ எங்களுக்கு வந்துட்டு சேஃப்ட்டி மெஷர்ஸ் வேணும் நீங்கள் கொடுத்த ஹெல்மெட்ஸ் கூட இப்போல்லாம் வந்துட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிருச்சிங்க மேம் அதனால் இப்போ எப்போது எங்களுக்கு அந்த சேஃப்டி மெஷர்ஸ்ஸு அப்புறம் அந்த ஃபால் ப்ரொடக்ஷனெல்லாம் இல்லாமல் பண்ணி தருவீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம் மேம் நைன்த் ஃப்ளோர் போகும்போது இன்னொரு சூப்பர்வைசர் இருந்தாருங்க மேம் அப்போ அவர்க் கிட்டே இண்டிமேஷன் கொடுத்தேன் மேம் அதுக்காட்டியும் அவர் வந்துட்டு வேலையை விட்டு போய்விட்டாருங்க மேம் அதுக்கப்புறம் நீங்கள் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிருச்சி அதனால் இப்போதான் மேம் இண்டிமேஷன் பண்ண முடிஞ்சுது ஓகே மேடம் மேம் பெர்சனல் ப்ராடக்ட்டு எக்யூப்மெண்ட் மேம் அப்புறம் ஹெல்மெட்டு க்ளாஸ்ஸு ஐ க்ளாஸஸ் மேம் டஸ்ட்டெல்லாம் அதிகமாக வருது மேம் ஸோ ஐ க்ளாஸஸ் கொஞ்சம் தேவை க்லௌஸ் தேவைங்க மேம் அப்புறம் அந்த இது வெல்டிங் வைக்கும்போது கொஞ்சம் ப்ரொடக்டிவ் க்ளாத்திங்ஸ் தேவைப்படுதுங்க மேடம் அதெல்லாம் ரொம்ப டேமேஜ்ஜில் இருக்குது இப்போ ஆ மேம் ஒரு ஒன் ஃபிஃப்ட்டி டு டூ ஹண்ட்ரட் எம்ப்ளாயிஸ் வேலை செஞ்சுட்ருக்கோம் மேம் ஆ மேம் பேமெண்டெல்லாம் பிரச்சின இல்லைங்க மேம் பேமெண்டெல்லாம் கரெக்டாக வந்துகிட்ருக்கு மேம் சேஃப்டி மெஷர்ஸ் மட்டும் கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் அப்புறம் ஃபஸ்ட் எய்ட் கிட்யெல்லாம் வந்துட்டு இப்போ எல்லாம் தீர்ந்துடுச்சிங்க மேம் ஃபஸ்ட் எய்ட் கிட் கூட ஒரு ஒரு டென் டு ட்வெண்ட்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க மேம்

ஆ ஓகேங்க மேம் நான் வந்துட்டு என்னென்ன வேணும் எவ்வளோ வேணும்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு டேட்டா ரெடி பண்ணி உங்களுக்கு அதை கொடுத்தர்றேங்க மேம்

ஓகே மேம் தேங்க் யூ மேம்